ஹலோ ஏம்மா பூ வேணும் கல்யாணத்துக்கு நாங்கள் திருச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோங்க கனகாம்பரம் ஒரு இருவது மொழம் வேணுங்க மல்லிகைப்பூ ஒரு இருவத்தஞ்சு வேணும் ரோஸ் இருக்குதுங்களா என்னென்ன ரேட்டுங்க ரோஸ் ஒரு கட்டு வேணுங்க சரி ரேட்டு சொல்லுங்க ஆ சரிங்க

ஆ எவ்வளோ வருங்க ஆ கம்மியாகலாம் தரமாட்டிங்களா எங்களுக்கு மல்லிகைப்பூ ரோஸு கனகாம்பரம் மாலை ஒரு அஞ்சு மாலை அப்புறம் உதிரிப்பூ ஒரு இருவது கிலோ வேணும் நீங்கள் ரேட்டு சொல்கிறத பார்த்தா வேறு கடைக்கு போகலன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ரேட் ஓவராக சொல்கிறிங்களே நீங்கள் விலைய சொன்னால் தாங்க நான்தான் ஏனுங்க நீங்கள் விலைய சொன்னால் தானுங்க நீங்கள் உங்களுக்கும் சேர்த்து இல்லைங்க விலைய சொல்கிறிங்க அப்புறம் எப்படிங்க நாங்கள் வரது பேசிக்கலாங்களா சரிங்க சரி நீங்கள் கொண்டு வாங்க எனக்கு டைம் இல்லை வரத்துக்கு நீங்கள் கொண்டுகிட்டு வந்துட்டு நீங்கள் கல்லி திருச்சி த திருச்சி இல்லைங்க கல்யாணம் மண்டபம் அங்கே மாப்பிளை வீட்டுக்காரங்கலாம் அங்கேதான் இருக்கிறாங்க சொந்தக்காரர் தோரணம் போடுறதெல்லாம் அது மாப்பிளை வீட்டுக்காரர் வாங்கிக்கிறாங்க அவர்களது தோட்டம் இருக்குதுங்க அதனால அவங்க ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்தி நாம் ஒன்றா வாங்கிக்கலாம் நம்ம செடிலேயே பூ இருக்குதில்ல இது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்கண்ட்டாங்க ஆ எங்களுக்கு டைம் இல்லைங்க நீங்கள் கொண்டுட்டுவாங்க நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறிங்கன்னா